இந்தியா போக்குவரத்து துறை வசதி இந்தியாவில் பார்த்தீங்கனா மூன்று வசதி இருக்கிறது பஸ்ஸு வசதி ட்ரெயின் வசதி ஃப்ளைன் வசதி நான் அதிகமாக பயணம் செய்கிறது பஸ்ஸு ட்ரெயின்னு நானு எங்களுக்கு காண்ட்ராக்ட் வேலைக்கு பு மும்பை மற்ற இடங்களெல்லாம் செல்லும் போது ட்ரெயினில் செல்லுவோம் இங்கே கிராமப்புறத்திலே இருக்கும் போது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பக்கத்துக்கு பஸ்ஸுல் செல்லுவோம் இந்த பேருந்து என்பது ஒரு சில நேரங்களில் சரியாக வர்றது இல்லை டைம்முக்கு வரதுயில்ல நம்ம அஞ்சுர மணிக்கு பஸ் என்றால் ஆறு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆறு மணி வரைக்கும் பஸ் வராது அதுக்கப்புறம் நாங்கள் ஏதோ ஆட்டோ பிடிச்சி டூவிலர் பிடிச்சி எதோ பிக்அப் பண்ணி மெயின் ரோடுக்கு போய் மெயின் ரோட்டுலேர்ந்து நாங்கள் செல்கிறோம் இப்படியாக இருக்கிறது ட்ரெயினில் இதேமாதிரி ரிசெர்வேஷன் பண்ணி செல்லணும் ரிசெர்வேஷன் பண்ணி ஒரு சில மூமெண்ட் டயமிங்கில் ரொம்ப ரஷ் ஆகி போகுது அப்போ சில பெட்டிங்களை கூட கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணி விட்டா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது ஒரே பெட்டியில் ஒரு நூற் இரநூறு பேரு மூச்சிவிட கூட வழியில்லாமல் நெரிசிக்கிட்டு ட்ராவல் பயணம் செய்கிறாங்க அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது பேருந்து பொறுத்த அளவுக்கு பரவாயில்லை ஓரளவுக்கு ஒரு பேருந்து மிஸ் பண்ணாலும் அடுத்த பேருந்தை பிடித்து நம்ம போகிறளவுக்கு இருக்கு ட்ரெயினில் அப்படி கிடையாது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நம்ம ட்ராவல் செய்கிறோம்ன்னா அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற இன்னல்களை நம்ம அனுபவிக்கிறோம் அது எல்லா நாள் கிடையாது இந்த சீசன் ஸ் டயமிங்கில் ரொம்ப கொஞ்ச கஷ்டமாக இருக்குது மற்ற நேரத்தில் ரிசெர்வேஷன் பண்ணி ஃப்ரீயாக தான் போகிறோம் ஃப்ரீயாக தான் வரோம் அதனால எந்த விதமான ஒரு இன்னல்களும் கிடையாது இந்த சீசன் டயமிங்கில் இந்த ரயில்வே துறைகள் ஒரு ரெண்டு மூணு பெட்டிகளை எக்ஸ்ட்ரா அமைத்து கொடுத்தால் அந்த கூட்டம் நெரிசலு இரநூறு பேர் முந்நூறு பேர் ஒரு பெட்டியில் அடச்சு கொண்டு போகிறது கொஞ்சம் குறையும் அந்த பெட்டியை இணைத்து கொடுத்தால் எங்களுக்கு நல்ல வாய்ப்பாகவும் வசதியாகவும் இருக்கும்